இப்போ உள்ள திரைப்படத்துக்கும் அப்போ உள்ள திரைப்படத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நம்ம அதை பற்றி சொல்கிறத்துக்கு என்னென்ன அப்போது உள்ளதெலாம் அப்போ உள்ள திரைப்படங்களாம் வந்து ஒவ்வொரு எழுத்தும் செயலும் வந்து ட்விஸ்ட்டில்லாமல் கால போக்கில் எப்படி அந்த திரைப்படம் கொண்டு போகுமோ அதே மாதிரியே இருந்தது இப்போ எல்லாமே வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க இசையை பொறுத்தவரைக்கும் அப்போது உள்ள இசையை பார்த்திங்கன்னா அதே போலவே வந்து தெளிவாகவும் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் ஆனால் இப்போ உள்ள பாடல்கள் வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வார்த்தைகள் புரியும் ஆனால் அப்போ உள்ள பாடல் கேட்டவங்களுக்கு வார்த்தைகள் புரியாது அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளைதான் இப்போ வந்து பாடல்களெலாம் எழுதுகிறாங்க எனக்கு வந்து திரைப்படத்திலயே வந்து எனக்கு நெஞ்சிருக்கும் வரை படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அதில் உள்ள லவ் ஸ்டோரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச நடிகர்ன்னு பார்த்திங்கன்னா சூர்யா ஜோதிகா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடித்த படமும் வந்து ஜில்லுனு ஒரு காதல் அந்த படத்தில் ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா நடிச்சுருப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்க நடித்த படத்திலயும் வந்து நிறைய பாடல்களெலாம் இருக்குது அந்த பாடலுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரட் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து திருடிய இதயத்தை பார்வை ஒன்றை போதுமே அந்த திரைப்படத்திலருந்து திருடிய இதயத்தை சாங் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் சின்ன பிள்ளைலேருந்தே அந்த பாட்டுனா நான் ரொம்ப கேட்டு ரசிப்பேன் இதுதான் என்னோட வந்து ஃபேவரட் எனக்கு வந்து எல்லா பாட்டுமே வந்து நான் கேட்பேன் என்னோட எனக்கு ஃபேவரட் அப்படின் பார்த்தா ஏஆர் ரகுமான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவரோட பாட்டு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ரசிச்சு பார்க்க கூடிய ரசிச்சு பார்க்க கூடிய அளவுக்கு இருக்கும் அதெலாமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டுனாலே வந்து பாட்டு மியூசிக் போட்டு ஹோம் தியேட்டர் போட்டு அந்த பாட்டை அவர் பாட்டை கேட்டுகிட்டே நான் ஒரு ஒரு வேலையுமே செய்வேன் அவரோட பாட்டு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்